உயிர்வாய்வு ஆலைகளை பார்த்திருக்கிறேன் உயிர்வாய்வு லெ ஆலைகள் என்பது பண்ணை கழிவுகள் ஆகும் இது விவசாய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இது விவசாய மக்களிடையே ஒரு நல்ல இயற்கை வளத்தை பெருக்கவும் நச்சுப்பொருட்கள் நீக்கி மக்களுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு முக்கிய கழிவுகளாகும் உயிர்வாய்வு ஆலைகள் மூலம் விவசாயத்திற்கு மிகச்சிறந்த பாதுகாப்பளிக்கப்பட்டு வருகிறது விவசாய வளர்ச்சி மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மக்களுக்கு இது விவசாய உரம் மூலம் பயிர் தெளிப்பானாகவும் நீர் மூலம் கலந்து தெளிக்கவும் இது பயன்படு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே இது மக்களுக்கு மிகவும் உறுதுணையான ஒன்றாகும்